இப்போ வந்து ஒரு கிராமத்தில் விவசாயி ஏன் தற்கொலை பண்ணிக்கிறாங்கனால் இந்த மாதிரி ஒரு பயிர் நடுறாங்கனா அதுக்கு தண்ணி உரம் மரு உரம் மருந்து எல்லாம் தேவைப்படும் அந்தமாரி எல்லாம் இது பண்ணதுக்கப்புறோம் பயிர் நடணும் பயிர் நட்டத்துக்கு அப்புறோம் மழை வந்துச்சுனால் அந்த பயிர் நல்லா இருக்கும் அதுமாரி மழை வர்லைனா பயிர் எல்லாம் செத்து போயிடும் அடிலாம் காய்ஞ்சுடும் அப்பறோம் இதெல்லாம் வெடிக்கும் அதனால் பயிரெலாம் நாஸ்தியாகிடும் அதனால தண்ணி பிரச்சினை கொஞ்சம் ஜாஸ்தியா அதேமாரி இப்போ ஒரு முத்து சோளம் ஊனுன்னுனால் முத்து சோளம் வந்து ஊனி எல்லாம் வந்துச்சு செடிலாம் வந்ததுக்கு அப்புறோம் அடுத்தது இது பண்ணி காய் வைக்கிற டைம் மழை வந்துச்சுனால் இது மாதிரி முத்து சோளம் வந்து வேஸ்ட் ஆயிடும் கம்மி ரேட்டுக்கு போவும் அதேமாரி சோளம் எல்லாம் அந்தமாரி பொருள் தான் இந்தமாரி பயிர் நடும்மோது மழை வரலனா ரொம்ப கஷ்டம் அதுக்கு யூரியா உரோம் எல்லாம் போடணும் அதேமாரி அதுக்கு அப்புறம் இந்தமேரி தண்ணி ப்ராப்ளோம் அந்தமாதிரி ஒரு இடத்துக்கு போனால் இந்தமாதிரி இந்த ப்ராப்ளம்னு ஒரு கவர்மெண்ட்டுல சொன்னால் அவங்க கண்டுக்க மாட்டேகுறாங்க அதேமாரி நடவடிக்கை எடுக்க மாட்டேகுறாங்க இந்தமாதிரி நம்ப விவசாயின்றதாலே யோசிக்கிறாங்க அந்தமாதிரி கஷ்டப்படறவுங்க ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா இங்கிருந்து சொல்லுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படறோம் இந்தமாரி விவசாயம் வந்து தண்ணி தான் ஒரு வாட்டி தண்ணி வருது ஒரு வாட்டி தண்ணி வர மாட்டேக்குது இதுக்கு பயிர் போடணும் எல்லாம் பண்ணணும் அவ்வளோ செலவு பண்ணி பண்ணி லாஸ் ஆவுது விவசாயத்தில் அதனால ரொம்ப கஷ்ட்